இந்தியாவில் மிக விளையாட்டுன்னா கபடி கிரிக்கெட்டு கோ கோ ரொம்பம் பிடித்தது வந்து கபடி கபடி கோ கோ கபடி விளையாட்ணும்னா வந்து கபடி கபடி கபடி கேம் கபடி கபடி கபடின்னா ஒருத்தர் தொட்டால் ஒருத்தர் வெளியே அவுட் ஆனால் வெளியில் கிளம்பிடுவாங்க அதேமாரி இந்தாண்ட இருந்து வந்த வந்து கபடி ஆடினாங்கன்னா ஒருத்தர் தொட்டால் எத்தனை அவுட் ஆகுறாங்களோ அவங்கள வெளியில் அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்புறம் வந்து கோ கோ விளையாட்றது வந்து உயிர் கொடுக்கறது இப்படி ரவுண்டாக இப்படியே ஏழு பேரும் ஒம்போது பேர் உக்காந்துக்குவாங்க சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி கோ கோன்னு சுற்றிட்டு வருவாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்கள தொட்டுவிட்டு அவங்க வெளியில் போய்ருவாங்க இப்படிதான் இந்தியாவில் விளையாட்டு விளையாட்டு மேம்படுது ரொம்ப பிடித்த விளையாட்டுன்னா கோ கோ தான் ரொம்ப பிடிக்கும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் ஸ்கூலில் விளையாண்டதுனா இப்போ நியாபகம் இல்லை நியாபகம் வர்றத நான் சொல்கிறேன் இந்த கோ கோ விளையாட்டு உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் இதெல்லாம் ஸ்கூலில் படித்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து நீளம் தாண்டுதல்னா ரொம்ப இது மணல்லாம் கொட்டி வச்சிடுவாங்க கொட்டி வைச்ச பிற்பாடு அதில் வந்து எங்கள் டீச்சர் வந்து உயரம் தாண்ட சொல்வாங்க நீளம் தாண்ட சொல்வாங்க கோ கோ கபடி இதெல்லாம் க்ரௌண்டை சுற்ற சொல்வாங்க ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்போ செஞ்சதுல்லாம் இப்போல்லாம் எனக்கு நியாபகம் இல்லை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கக்கிட்டே சொல்கிறேன் இவ்வளோதான் எனக்கு வந்து தெரிஞ்சது அப்புறம் வந்து ரொம்ப சின்ன அப்போ இருக்கிறதெல்லாம் இப்போல்லாம் மறந்துடுச்சு எப்படி என்ன சொல்கிறதுன்னு மனசில் இருக்குது வெளியில் வர மாட்டேங்குது ரொம்பம் பிடித்தது வந்து உயரம் தாண்டுதல் ரொம்ப அந்த ரெண்டு பக்கமும் கோட்டில் இட்டுக்குவாங்க அந்த கோலத்தில் எல்லா பக்கமும் குச்சி நட்டுக்குவாங்க அவ்வளோ ஸ்ஃபீடா வந்து வந்து ஏறி உயரம் தாண்டுவோம் அதெல்லாம் இப்போது வந்து எப்படி தாண்டுறாங்கன்னு அந்த விளையாட்டே இப்போ இல்லை அதெல்லாம் மறந்துவிட்டாங்க உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் இதெல்லாம் மறந்துவிட்டாங்க இப்போ வாலிபால் ஆடுறாங்க வாலிபால் ஆடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் டிவியில் பார்த்தோம்னா ரொம்ப பார்த்துட்டே இருப்போம் வாலிபால் கிரிக்கெட் எல்லாம் பார்ப்பேன் கபடி பார்ப்பேன்